மேம் மேம் நான் உங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் மேம் நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக் டிப்பார்ட்மென்ட்லருந்து பேசுகிறேன் ம் இப்போ லாஸ்ட்டாக வரம்போது என்னோட பேர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு மேம் காலேஜில்

மேம் வைலெட் கலர் ஆ யெஸ் மேம் நான் அங்கே வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன் என்னோட பேர்ஸ் மிஸ் ஆயிருந்ததை இல்லை மேம் நான் வீட்டில் வந்து தான் கவனிச்சேன் என்னோட பேர்ஸ் மிஸ்ஸான அந்த விஷயமே எனக்கு வீட்டில் வந்து தான் ஆக்ஷுவலாக தெரியும் ஆ கேட்டுவிட்டேங்க மேம் அவங்க யார்கிட்டியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ காலேஜில் தான் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மேம் ஆ யெஸ் மேம் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒசரம் ஒரு செவன் தௌசண்ட் வச்சிருந்தேன் மேம் அதில் யெஸ் மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ம் ஓகே தேங்க் யூ மேம்